வெளியிலேனு யாரும் இல்லை என்னோடய வீட்லேயே பார்த்திங்கனா என்னோடய பெரிய பாப்பா வந்து இப்போ வந்து அவள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கின்றா அவளுக்கு வந்து எல்கேஜியில் இருந்தே அவள் ஏதையாவது ஒன்றா எடுத்து வச்சு எப்போ பார்த்தாலும் வரஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதுக்கு ஏதாவது க என்கிட்ட வந்து ஸ்கெட்ச்சி க்ரையான்ஸு இந்தமாதிரி வாங்கி கலர் அடிச்சுட்டுக்கிட்டு இருப்பா நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்ப சரி சும்மா கிறுக்கிறாப் போல் அப்படின்ற மாதிரிதான் நினச்சிருந்தேன் ஆனால் நாளுக் நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்து யூகேஜி போயிருந்தால் யூகேஜி போகிறப்ப எக்ஸாம் ட்ராயிங் எக்ஸாம் இருக்கும் அந்த ட்ராயிங் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து ஒரு ஆக்ஷுவலாக டைகருக்கு வந்து கலர் பண்ணிருந்தால் டைகருக்கு கலர் பண்ணி டைகரை வந்து அவ்வளாவே ட்ரா பண்ணியிருந்தா அவள் ட்ராவை ட்ராயிங்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அவள் கலர் கொடுத்துருந்ததும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு டைகருக்கு வந்து என்ன கலர் இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருந்தா எனக்கு ரொம்பவே ஆச்சிரியமாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு என் பொண்ணுக்கிட்டே இருக்கிற அந்த ஓவியக்கலையை வந்து நான் அப்போ தான் வந்து மொதல் மொதல் நான் அதை உணர்ந்தேன் நான் வந்து அவ் அவ்வளோ நாளும் நான் என்ன நினச்சிருந்தேனா அவள் சும்மா ஏதோ கிறுக்கிறா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்து கடைசியில் பார்த்தோம்னா என் பொண்ணுக்கு வந்து நான் சில சமயம் அடிக்கக்கூட செய்வேன் என்ன எப்போ பார்த்தாலும் நோட்லாம் எடுத்து எதையாவது ஒன்று கிறுக்கிக்கிட்டே உட்காந்திருக்குற ஏன் பேப்பரெலாம் வேஸ்ட்டு பண்ணுற அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்பேன் ஆனால் வந்து அவளுக்கு வந்து அதில் அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது நான் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கனா அவளை வந்து ஒரு ட்ராயிங் இன்ஸ்ட்யூட்டில் வந்து அவளை சேர்த்து விடணும் அவளுக்கு இருக்கறக்கூடிய இந்த திறமையை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு வந்து என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதைக் கண்டிப்பாக நான் என் குழந்தைக்கு நான் பண்ணுவேன் ஏன்னால் வந்து அவள் பண்ண அந்த ட்ராயிங்கை அவங்களுடைய கிளாஸ் மிஸ்ஸு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதைக் கொண்டு போய் பிரின்ஸ்பல்கிட்ட காமிச்சி அவங்க வந்து இந்த மண்டே மார்னிங் ப்ரேயர் நடக்கிறப்போ என் பொண்ணை கூப்பிட்டு ஸ்டேஜில் நிற்பாட்டி இந்தமாதிரி இந்தப் பொண்ணு தான் இதை வரைஞ்சது அவள் வந்து இந்தமாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கின்றா யூகேஜியில் இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரு ஸ்கூலில் உள்ள எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் அந்த ப்ரேயர் ஹாலில் வந்து அவளை நிற்பாட்டி இது பண்ணியிருக்காங்க அதை என் பொண்ணு வந்து சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னால் இந்த வயசில் அவளுக்கு இவ்வளோ திறம இருக்கிறப்போ இன்னும் நாளடைவில் அவள் வளர வளர அவளுக்கு என்ன இன்னும் அதிகமா தான் திறமைகள்ருக்கும் இந்த ஓவியத்தில் அதனால நான் கண்டிப்பாக வந்து அவளை ஒரு இன்ஸ்ட்யூட்டில் சேர்த்து விட்டு அவளை வந்து அவளோடய திறமைய இன்னும் நான் ஊக்குவிக்கிறதுக்கு என்ன வழின்றத நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இதைப் பற்றின ஆலோசனையை வந்து என் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்டையும் என்னுடைய கணவர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன் அவர் வந்து கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரு சொல்லியிருக்காரு நானும் எங்கள் வீட்டுக்காரும் என் பொண்ணை வந்து ரொம்பவே வந்து வாழ்த்தி அவளை வந்து அடுத்த நு கட்டத்துக்கு நீ என்ன பண்ணணும் நீ நினைக்கிறியோ நீ பண்ணுன்னு நாங்கள் வந்து பாராட்டியிருக்கோம்